ஆ ஹலோ ஆ சொல் ஆ சொல்லுங்க இந்த டிராவலிருந்து ஏஜென்ட் பேசுகிறேன் டூரிஸ்ட்டு போகணும் டூரிஸ்ட் இது பண்ணுறதுக்கு பேசணும் ஆ இப்போ இந்த ஊருக்கு இங்கே கொடைக்கானல் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அது பார்க்க எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை அது சுற்றி பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் காசு அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ லாஸ்ட் டைம் லாஸ்ட்டாக போனது கொடைக்கானல் போனோம் இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் போகணும் இந்த இதுக்கு எங்கே அது எந்த ஊர் என்ன ஊர் அது இங்கே மதுரை ராத்திரி அங்கே போகிறோம் கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லாயிருந்துது உங்கள் கூட வந்தது போனது பார்த்தது எல்லாமே நல்லாயிருந்துது மறக்க முடியாத ஒரு இது நல்லாயிருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அடுத்தது இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அப்போ உங்கள் இதில் எடுத்தோன்னால் ஒரு இது அப்படியே ஃபுல்லாக ஃபுல் பேக்கேஜஸில் போகிற மாதிரி இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க நான் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்து எல்லாம் போயிட்டு வருவோம் நல்லா சந்தோஷமா ஜாலியாக போயிட்டு வந்தேன் ஆ நல்லா பண்ணிணாருங்க நல்லா பண்ணிணாரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிணாரு அதே டிரைவரையே அனுப்புங்க ஒன்றும் தப்பு இல்லை மதுரை ஃபுல்லாக மதுரை ஃபுல்லாக டேட்டு நான் நாளைக்கு டேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு மதுரை ஃபுல்லாக ஊர் வந்து மதுரை கன்ஃபார்ம் மதுரை ஃபுல்லாக சுற்றி காட்டணும் ரெண்டு மூண் ஒரு மூணு நாள் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டே பண்ணி வர மாதிரி இருக்கும் பார்த்து கொஞ்சம் காசெலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்ககிறேன் உண்மையாகவே கோவல்பட்டி இது நல்லாயிருக்குது நான் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளெயின் பண்ணுறேன் ஆ வாங்கிக்கலாம் மேம் வண்டியெலாம் நல்லாயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை குறை இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்கு லாஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டு நல்லா சரி அதனால் உங்களையே கான்டக்ட் பண்ணி பேசுகிறேன் அந்த டேட் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியும் உங்களை நான் இதுக்கு நான் பேசுகிறேன் சரி ஓகே